ஹல்லோ ஆ சொல்லுங்கமா ஆமாம்பா

ப்லௌஸ் தைக்கனும்மா எப்போடா வேணும் நாளைக்கு நைட்டுக்குள்ளேயே எனக்கு ஸ்டிச்சிங் வேலை நிறையா இருக்குதுடா கண்ணா நாளைக்கு நைட்டு ஒரே நாளில் தைக்க முடியாது இல்லைப்பா எனக்கு நிறையா இருக்குது தைக்கறக்கு ஆஹா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் அஜ்ஜஸ் பண்ணிருக்கலாமே ஆ ஹா சரி சரி சரிடா எந்த மாதிரி டிசைன் வேணும் ஆ ஆமான்டா இதுதான் ஆ சரிமா ஆரி ஒர்க்கு வேணுணா ரேட்டு கொஞ்சோம் அதிகமாவுன்டா ரேட்டு எப்படியும் ஆயிருபா மேல ஆகும் சிம்பிளாக இருந்தால் அரநூறுபா ஆகும்

ஆ ஆ அதெல்லாம் நாங்களே வாங்கிக்குவோன்டா ம் எல்லாம் வாங்க்கிவோம் நீங்கள் ஆ சரிடா ஆ சரிடா வச்சர்லாம் அளவு அளவு ப்லௌஸ் எடுத்துகிட்டு வாங்க கரெக்ட்டான அளவு கொடுங்க

கண்ணா ஆ சரி கண்ணா சரி கண்ணா சரி கண்ணா லைனிங் மட்டும் நீங்கள் வாங்க்கிங்க ஆ எண்பது வாங்க்கிங்க இல்லை கண்ணா இப்போ நீங்கள் இதை ஒரே நாளில் தைச்சி தர சொல்கிறிங்க அதுக்காக நான் அதுக்கு வேறு இதாகும் நீங்கள் என்ன பண்ணுறிங்கனா வாங்கிட்டு வந்து கொடுத்திங்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஆ எண்பது பாய்ண்ட் எடுத்துக்கங்க ஆ சரிடா மறக்காமல் அந்த டிசைனை அனுப்பிட்ருங்க ஆ ஆமான்டா இதே நம்பர் தான் ஆ தேங்க்யூபா